வாஷிங் மிஷின் பிரென்ட் லோடரில் என்ன இதுனால் ரொம்பவுமே அழுக்கே போகாமல் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறதுனால அதில் சில ட்ரெஸ்செல்லாம் உள்ளே நனையாமையே இருந்துச்சு அதில் சீக்கிரம் வந்து பவுடர் எல்லாம் போட்டு ட்ரம்மை ஃபுல்லாக அரிச்சிருச்சு அதனால அந்த வாஷிங் மிஷினில் வந்து ரன் ஆகும் போது ஸ்மோக் வர ஆரமிச்சிருச்சு புகை வந்து வாஷிங் மிஷினே ரொம்ப கெடுத்துருச்சு நல்லாவே இல்லை அது கொஞ்ச நாளிலே வந்து சீக்கிரமாகவே புகைஞ்சு போச்சு வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷதிலேயே வந்து போயிருச்சு ஆனால் வாரன்டி மட்டும் நிறையா வருஷம் கொடுத்துருந்தாங்க